நான் வந்து வீட்டில் வந்து என்னென்ன பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலு ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க அப்போது வந்து எங்க டீச்சர் வந்து எல்லாேருமே வந்து ஒரு ஒன் ஃபிப்டி கிட்டே எல்லாேருமே வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் வந்து என்ன பண்ணிணேன் அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸெலாம் என்ன சொன்னாங்கன்னால் எல்லாேரும் இரநுாறு ரூபாய் வாங்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம ஆனுவல் டே அன்னிக்கி வந்து மிஸ்ஸுக்கெலாம் வந்து இந்த கேக்கு பிஸ்கெட்டு அந்த மாதிரி வந்து மிஸ்ஸுக்கெலாம் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டெலாம் பிளான் பண்ணிணோம் எங்கள் வீட்டில் வந்து எப்பட்றா இதை சொல்வது கேட்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதே மாதிரி ஆனுவல் டேக்கே வாங்கப்போகிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் போய் அம்மாம்மா இந்த மாரி ஸ்கூலில் ஆனுவல் டே வருது எங்களுக்கு வந்து ஒரு டூ ஹுன்ட்ரெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பொய் சொல்லி வாங்கிட்டு போயிட்டேன் அது வந்து எங்கள் வீட்டுக்கும் வந்து தெரியவும் இல்லை அந்த பொய் சொன்னேன் அதே மாதிரி காலேஜ் காலேஜ் படிக்கும்போது என்ன பொய் சொன்னேன் அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பீச்சுக்கு போயிட்டேன் பீச்சுக்கு போனது வந்து சொல்லாமல் வந்து எங்கள் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து படத்துக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் வந்து அது பொய் சொல்லி நான் வந்து மாட்டிகிட்டேன் வீட்டுக்கு வரும்போது பீச்சில் வந்து கால்லெலாம் மண் இருந்ததுனால் அதை பார்த்து நான் வந்து மாட்டிகிட்டேன்